எங்கள் ஊரில் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது எங்கே பார்த்தாலும் பசுமையா இருக்கும் இல்லை இல்லை எல்லாம் விவசாயம் தான் எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையா தான் எவ எந்த நேரமும் குளுமையாக நல்லா தான் இருக்கும் நல்லா கரும்பு மஞ்சள் கிழங்கு மரவள்ளி கிழங்கு கா சோளம் இந்த மாதிரி பல பயிர்கள்லாம் பண்ணுவோங்க எங்கே பார்த்தாலியும் ஒரு மனசுக்கு நிம்மதியா இல்லைன்னா கூடும் காட்டு பக்கம் போனோமுன்னா கா மயிலு குயிலு இப்படி பறவைகள்லாம் பல விதங்களாக மேயும் அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே இருப்போம் எங்கே பார்த்தாலும் நல்லா இருக்கும் கா ஆறு பக்கத்தில் தண்ணி ஆற்று தண்ணி போகும் குளுமையாக தான் இருக்கும் எங்கேயுமே பார்த்தாலும் நல்லாருக்கும் விவசாயந்தான் பல பயிர்களை பண்ணிக்கிட்டு எல்லாம் பிள்ளைங்களோட கூடும் சந்தோஷமாக காட்ட பக்கமா பார்த்துட்டு வருவோம் குளுமையாக நல்லா பார்த்துட்டு ஜாலியா பிள்ளைங்களோடு எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போங்க